ஆ ஹலோ ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் ஓகே என்ன வேணும் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் இப்போ ரீசன்ட்டாக வந்து ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் ஐஃபோன் ஃபோட்டீன் ப்ரோ வந்து ரீசன்ட்டாக போயிட்ருக்கு ஓகே மேம் உங்கள்க்கு எந்த மாதிரியான மொபைல் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறிங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓ மேம் இப்போ வந்து பார்த்திங்கனா கேமரா வோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபாட்டி எயிட் மெகா பிக்சல் வந்து கேமரா வோட குவாலிட்டி இருக்குது இது என ஃபாட்டி எயிட் மெகா பிக்சலுங்கறதுனால ரொம்பவே நல்லாவே க்ளாரிட்டியாக இருக்குது அதோட பார்த்திங்கனா சிக்ஸ் ஜிபி ரேம் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜும் நல்ல இதாக இருக்குது மேம் யூஸ் பண்ணுறத்துக்கு ரொம்ப ஏ நல்லாவே இருக்குனு எல்லோரும் சொல்கிறாங்க ஏ அதனால வந்து இன்டர்நெட் ஸ்பீட்லா கூட ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது ஆ ஆ இல்லை மேம் இதுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் இதுக்கு எந்த ப்ராப்லம்னாலுமே நீங்கள் அதுக்குள்ள வந்து சேஞ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் இஎம்ஐயில் கூட எடுத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கனா ஒன் லாக் நைன்டீன் தொளசண்ட் கிட்ட வருது உங்களுக்கு ஃபுல் அமௌன்ட் பே பண்ண முடில்லனா இஎம்ஐயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேம் ஆ ஓகே மேம்

ஆ ஓகே மேம் நீங்கள் நேராக வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுனா எடுத்துக்கலாம் மேம் இதில் வந்து பர்புல் கலர் ப்ளாக்கு பிங்க் கலர் அதான் மேம் அவைளபுலாக இருக்குது இப்போதைக்கு ஆ ஓகே மேம் ஆ தேங்க்யூ ஆ தேங்க்யூ